தொழில்நுட்பந்தாங்க இப்போ நிறையா வேலை வாய்ப்புகள் உருவாக்கிக்கிட்டு இருக்குது நம்ம தொழில் அந்த தொழில்நுட்பம் வந்துட்டு நம்ம நல்லா தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறிர்லாம் நமக்கு வேலை நல்லா கிடச்சிரும் இப்போ வந்துட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு ரொம்ப உதவிகரமாக இதாகிருக்கு அதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற மாணவர்கள் விரும்பி படிக்கிற தொழில்நுட்பன்னு பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒன்னு போயிட்டுருக்கு அது என்னென்னா அமேஸான்காரன் ஃபஸ்ட்டு கண்டுபுடிச்சான் அதான் ஏடபுள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு அப்புறமா ஏஐ இது வந்துட்டு ஓப்பன் ஏஐ அப்படின்னு ஒரு கம்பெனிகாரன் கண்டுபுடிச்சான் என்னென்னா நம்ம என்ன பேசணுன்னு விரும்புகிறோம் இப்போ நம்ம எழுத்து பூர் எழுத்து பூர்வமாக எழுதி கொடுத்துட்டம்ன்னா ஒரு ஊரு ஒரு ஃபோ ஒரு யாரோ ஒரு உருவம் கொடுத்துட்டம்ன்னா அந்த உருவம் தானாக பேசுகிற மாதிரியே அவங்க சித்தரிச்சி அவங்க பண்ணுவாங்க அது தான் அந்த ஏஐங்குறது இப்போ வந்துட்டு அதுதான் ரொம்ப ஒரு இதில் போய்கிட்டு இருக்கு அந்த தொழில்நுட்பந்தான் இப்போ அது படித்து போகிறவங்கதான் நல்லா ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேங்க ஸோ இதான் இப்படிதான் போயிட்டுருக்குது